விலங்குகளை வந்து நாம் சந்தையிலிருந்து வாங்குகிறோம் என்னென்ன விலங்குகள்ன்னால் கோழி மாடு ஆடு அப்புறம் காடை இந்த மாதிரியெல்லாம் விலங்குகளெலாம் வாங்கி நம்ம பண்ணையை வச்சுருக்குறோம் அந்த பண்ணையில் வந்து ஒரு கோழின்னு எடுத்து பார்த்துக்குணுன்னா இரநூறு கோழிகள் இருக்குது அவங்க வந்து டெயிலி நூறு நூற்றி ஐம்பது முட்டை கொடுப்பாங்க அது வந்து நம்ம பதினைஞ்சி ரூபாய் ஒரு முட்டைன்ட்டு விற்று அதுலேருந்து வருமானம் வரும் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸெல்லாம் நிறைய வரும் அப்புறம் இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா வெள்ளாடு இந்த வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் அந்த ஆடுகளெல்லலாம் வச்சு அது குட்டி போடும் அது குட்டி போடும்போது ஒரு ஒரு ரேஞ்சிக்கு வரும்போது நம்ம அந்த ஜோடி பதினைஞ்சாயிரம் அந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க அப்புறம் அந்த பதினைஞ்சாயிரம் அப்படி இல்லைன்னா இருபதாயிரம் இந்த மாதிரி விலைக்கெல்லாம் விற்று நம்மளுக்கு அதிகமான முதலீடு வரும் லாபமெல்லாம் வரும் மற்றும் இந்த அவற்றின் விலை காடை காடை வந்து ஒரு காடைலேயும் நானூறு ஐநூறு அந்த மாதிரி காடை இருக்குது அது வந்து ஒரு முட்டை வந்து முட்டையின் விலை வந்து இரண்டு ரூபாய் இரண்டு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் விற்கிறோம் நாம் அந்த டெயிலி வந்து ஒரு முன்னூறு காடை காடையோட முட்டை வரும் நம்ம அந்த அதெல்லாம் விற்று அதனுடைய பணமெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய நிறைய ஆடுகள் இந்த மாடுகள் எல்லாம் நிறைய வாங்குகிறோம் அந்த மாதிரி பண்ணைங்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ நம்ம இந்த இந்த வேலையெல்லாம் செய்கிறோம்